ஆ சொல்லுங்கள் ஆ பேக்கிரி கடைங்களா பேக்கிரி கடைக்கு வந்துருக்கோம் நீ ப பர்த்து டே கேக் வேணும் அஞ்சு கிலோவில் வேணும் அப்புறோம் வேறு என்னென்ன கேக் இருக்குது ப்ளம் கேக் இருக்கா ப்ளம் ஆ ஆ

சரி ம் ஸ்பாஞ்சு கேக்கு ஒரு ஐந்நூறு கேக்கு ஒரு ஸ்பாஞ்சு கேக்கு ஒரு ஐந்நூறு கேக்கு வேணும் ஸ்கூலுக்கு டொனேஷன் இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கற மாதிரி பர்த்து டே அன்றைக்கி அந்த இது வேணும் ப்ளம் கேக்கு கூட கேக்கு எவ்வளோ வருது ப்ளம் கேக்கு கூட என்னது கிலோ நானூறுரூவா சரி கேக்கில் அஞ்சு கிலோ போட்டால் என்ன ரேட் வரும் பர்த்து டே கேக்கு

சரி சரி ஃப்ரூட் இருக்கா ஃப்ரூட்டு ஃப்ரூட்டு பழமெல்லாம் வைச்சு டிசைன் பண்ணுவாங்கள்ல அது அது எவ்வளோ ரேட் வரும் மூணு கிலோ ம் பீஸ் வராது அது பீஸ்ஸு இது கேக்கு தான் வேணும் இந்த பர்த்து டே கேக் வெட்டுறது தான் வேணும் பீஸ்ஸு வராதா அதில் எப்படி பீஸ் போடுவீங்க அதில் எப்படி பீஸ் போட முடியாதில்ல ஆ ஆ சரி சரி

அதே மாதிரியே ஹனி கேக் இருக்கா ஹனி கேக்கு ஒரு இருபது பீஸ் வேணும் ஆ வெண்ணிலா ஃப்ளேவர் ஆ இந்த வா ஆ இந்த வாரத்தில் வேணும் அந்த ஸ்கூல் டொனேஷன் கொடுக்கறதுக்கு ஒரு ஐந்நூறு பீஸ்ஸு இதில் ஒரு ஃப்ரூட் கேக்கில் வந்து ஒரு மூணு கிலோ வேணும் இது மாதிரி கொடுக்கற மாதிரி இருந்தால் நாளைக்கு நாளைக்கு நான் நாளைக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு கொடுத்தர்றேன் நீங்கள் வந்து எனக்கு வெள்ளிக்கெ ஆ வெள்ளிக்கெழம அன்னைக்கி டெலிவரி கொடுத்துருங்க எக்கில் தான் வேணும்

வெஜ்ஜு கேக்கா இல்லை வெஜ்ஜு கேக் வேணுமா வெஜ்ஜு வேணும்னால் அதில் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிக்கிறேன் அது என்ன ரேட் வருது

சரி ஆ

இல்லை நாளைக்கு ஈவினிங் வந்து ஆட்ரு கொடுத்தர்றோம் நாளைக்கி ஈவினிங் வந்து நான் கொடுத்தர்றேன் நாளைக்கு ஈவினிங் வந்து கொடுத்தர்றோம் ஆ கொடுத்தர்றோம் எங்களுக்கு வெள்ளிக்கெழமை அன்றைக்கி டெலிவரி கொடுத்துருங்க ஆ ஆ கட தெரியும் தெரியும் ஆ அந்த கடையில் ஓ ஆ

ஆ ஆ சரி ஓகேங்க